நான் படித்ததுலே பிடிச்ச புக்கு தெனாலிராமன் புக்கு அதில் வந்துட்டு நிறைய கதைகள் நிறைய இருக்குது அதை படித்தா நிறைய அறிவு வரும் எந்தெந்த இடத்துல எப்படி பேசலாம் எப்படி அந்த பிரச்சினைய சால்வ் பண்ணலாங்றது அதில் நிறைய இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு நிறைய அதில் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு கதையும் படிக்க படிக்க ரொம்ப நல்லாயிருக்கும இன்ட்ரஸ்ட்டாக இருக்குது எஸ்ஸா தெனாலிராமன் என்னெல்லாம் பேசிருப்பாயிருனா எந்தெந்த சபையில் எப்டியெப்படி பிரச்சினைய சால்வ் பண்ணலான்னு பேசிருப்பார் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதாயிருக்கும் அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த புக்கு ரொம்ப பிடிக்கும்